இருக்கிறதுக்கு முதல பார்த்தீங்கனாக்கா டிவி இல்லை ஃபோன் இல்லை இப்போ பார்த்தீங்கனா பிறந்த கொழந்தையே டிவி கேட்குது செல் ஃபோனு கேட்குது எங்கள் காலத்திலெல்லாம் அந்த இதே இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ பெரியவங்கள் வெளியே கிளியே கூப்பிட்டுப் போய் ஏதோ நல்ல புக்ஸ்ஸு படிக்கறதில்லை பாடப் புத்தகங்கள் வீட்டில் விளையாட்டு பொருளுங்கள் இந்தமாதிரி பெரியவங்கள் சொல்லி கொடுத்தா கொழந்தைங்க ரொம்ப நன்மையாகவும் இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலமும் இருக்கும்

இதுக்கெல்லாம் என்ன இப்போது இருக்கிற ட இந்த டிவி செல்லு இதுதான் மூலக்காரணம் அதுக்குமேல் என்ன சொல்லணுன்னாக்க இனி எங்கே அப்பா கொழந்தைங்கள நாலு பேர்த்துக்கூட பழக விடணும் நல்லா கொழந்தைங்களோட நல்லா சிரித்துப் பேசி பெரியவங்கள் அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லிக்கொடுத்தா பிள்ளைங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும் இனி அதுக்குமேலே என்ன சொல்லணுன்னா